நான் வந்து கூலி வேலைதான் செய்றேன் கூலி வேலைனா வந்து காலையில் ஒம்போது மணிக்குப் போவோம் போய் களை எடுக்கிற வேலைக்குப் போவோம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் முடியும் அந்த வேலை அடுத்தது நடவு நடுவோம் நாற்றைப் பிரித்து நடவு நடுவோம் அந்த வேலை செய்வோம் அப்புறம் வந்து நூறுநாள் வேலை நடக்கும் அதுக்கு நூறு நாள் வேலைக்கெல்லாம் போவோம் அப்புறம் வந்து அது இல்லாத டையத்தில் வந்து பஞ்சு எடுப்போம் பஞ்சு கோடை காலத்திலலாம் வந்து பஞ்செடுக்கிற வேலைக்குப் போவோம் அதுவந்து ஒரு கிலோ எடுத்தோம்னா பத்து ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு இப்போ இருபது இருபது கிலோவாக எடுப்போம் முப்பது கிலோவாக எடுப்போம் அதுனால் பஞ்சு எடுக்கிற வேலைக்கெல்லாம் நாங்கள் போவோம் அப்புறம் வந்து அதை அன்னில பயறு கோடை காலத்திலலாம் பயிறு உளுந்து எள் அதெல்லாம் பிடுங்கணும் அந்தச் செடியை வந்து பிடுங்கிட்டு முட்டாக குமுச்சு வச்சிட்டோம்னா எவ்வளவு முட்டு நம்ம வச்சிருக்கோமோ அதுக்குத் தகுந்தாமாதிரி கூலிக் கொடுப்பாங்க அதை வந்து அந்த வேலைக்கு நாங்கள் போவோம் அப்புறம் வந்து இது துணி யாவாரம் பண்ணுறேன் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ சின்னதாக ஒரு முதல் போட்டு சின்னப் பசங்களுக்கு வந்து ரெடிமேடு டிரெஸு நைட்டி உள்பாவாடை பிளவுஸு இதெல்லாம் வாங்கிகிட்டு வந்து குறைச்ச லாபம் வச்சு கம்மியாக கம்மியான லாபம் வச்சு அதெல்லாம் துணிமணி யாவாரம் பண்ணிட்டிருக்கேன் அதேமாரி வந்து கவரிங்கு கவரிங்கில் வந்து தோடு வளையல் செயின்னு இதெல்லாம் கவரிங் நகையாக வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் குறைச்ச லாபம் வச்சிருந்து அதையும் நான் சேல்ஸ் பண்ணுவேன் அதை அன்னில வந்து கடை எதாவது பொருள் வாங்கிட்டு வந்து ரஸ்னா ஆயில்லோ ஏதோ பசங்களுக்கு திங்கிறதுக்கு ரஸ்னா போட்டு இதுபோட்டு விற்பேன் அந்தமாரி வருமானம் ஏதோ வருமானம் அன்னனைக்கு வரதுக்கான வருமானத்துக்கு அதையும் நான் பண்ணியிருக்கேன்